இங்கே வந்து மீனவ சாதிகள் குழுக்கள் அப்படினு பார்த்தோன்னா நிறைய இருக்கு அதில் வந்து இங்கே வந்து பட்டணத்திரையில பட்டிணவ அந்த மாரி சொல்லுவாங்க இந்தக் கரையாறு அப்புறம் வந்து படையாச்சு இந்த மாரி நிறைய இதில் வந்துவிட்டு நிறைய ஜாதிகளில் வந்து பிரிச்சுருக்காங்க எத்தனை ஜாதி இந்தமாரிலாம் பிரிச்சுருந்தாலுமே எல்லா மக்களுமே வந்து ஒரே அந்த சமூகத்தில் வந்து எல்லாருமே ஒன்னாகதான் வாழ்றாங்க எந்த ஏற்றம் தாழ்வு இதுமாரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒன்னாக வாழ்றாங்க அதே போல அவங்க கொ நம்ம நாங்கள் கொண்டாடுற பண்டிகைகள் பார்த்திங்கனா எல்லாருமே கொண்டாடுற மாரி தீபாவளி பொங்கல் இது மாரி இருந்தாலுமே மீனவப் பண்டிகை அப்படினு பொதுவாக குறிப்பிட்டு சொல்லணுன்னா தங்க சிலை மா மீன் திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து நாகப்பட்டினத்தில் வந்து கொண்டாடுவாங்க அந்த ச அந்த விழா எப்படினா மீன் மீனோட சிலைய வந்து படகில் ஏற்றிட்டுப் போய் அந்தப் பூசாரி மீனவர்கள்லாம் சேர்ந்து கடலில் எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டு வருவாங்க இதை வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க